ஹலோ ஆ நர்சரி வச்சுருக்கவங்களா எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு இடம் கிடக்கு கொஞ்சம் தென்னங்கன்று வேணும் ஒரு நூறு கன்று போல் ஆமாம் என்ன ரேட்டில் இருக்குது ஆ எங்களுக்கு ஒரு நூறு கன்று வேணும் ஒரு கொஞ்சம் குறைச்சு போடமுடியுமா

இல்லை கொஞ்சம் பார்த்து போடுங்களேன் கொஞ்சம் குறைச்சி இன்னும் ஒரு ரெண்டு இன்னும் ஒரு அஞ்சு ருபாக் கிட்டே குறைங்களேன் இல்லை இன்னும் ஒரு அஞ்சு ருபா குறைச்சி போடுங்க ம் எங்களுக்கு ஒரு நூறு கன்று வேணும் பார்த்துக்கோங்க ஆமாம் இப்போ அனுப்பிவிட்டுருவீங்களா வண்டிக்கு நாங்கள் காசு கொடுக்கணுமோ எங்களுக்கு ஆழ்வார் திருநெல்வேலி ஆமாம்

எங்களுக்கு நாளைக்கு வேணும் அப்படியா சரி சரி சரி எடுத்துக்கோங்க அப்போ எனக்கு அனுப்பிவிட்டுருவியளா ஆ சரி இருபத்தஞ்சு ருபா போடுங்க ஆ ஆ ஆமாம் வண்டி வாடகையும் நாங்கள் தரவேண்டி இருக்கில்ல அதனால் இருபத்தஞ்சு ருபா போட்டு அனுப்பிடுங்க வண்டி வாடகை எல்லாம் சேர்த்து உங்களுக்கு பணம் கட்டிடுறோம் ஆ ஆ சரி சரி சரி நீங்கள் அப்போ நாங்கள் அட்ரெஸ் அனுப்பணும் இல்லை வேறு ஒன்றும் வேண்டாம் இந்த இப்போ இருக்கில்ல தென்னங்கன்று தான் வேணும் ஆமாம் இப்போ இருக்கிற தென்னங்கன்று தான் வேணும் ஒரு நூறு கன்று வேணும் ஆ ஆ சரி ஆ நாங்கள் அட்ரெஸ் அனுப்பிவிட்றோம் பணம் மொத்தமாக கட்டிடணுமோ

ஆ சரி ஆ சரி சரி சரி ஆ ஆ சரி சரி

ஆ சரி சரி சரி நாங்கள் அனுப்பி ஆ சரி ஆ சரி நீங்கள் வண்டி பே வாடகையோடு சேர்த்து நீங்கள் வண்டி உள்ளே ஏற்றி விட்ருங்க நாங்கள் அன்றைய வாடகையை கையில் கொடுத்து விட்டுட்றோம் ஆ சரி ஆ ஆ சரி